அதாவது கட்சின்னு சொல்றதாக இருந்தால் என்னதுன்னா ரெட்டெலை வந்து நல்லா உதவி செய்வாங்க அந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் எல்லோருமே ஏன்னா அது ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க ஃபஸ்ட் இப்போ அவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்க நல்லா உதவி செஞ்சாங்க பேறு காலத்துக்கு என் பையனுக்கெலாம் நான் வந்து ஆறாயரருவா வாங்கி இருக்கேன் என் பையனுக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் வாங்கி இருக்கேன் எங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பனிரெண்டாயிரம் வாங்கி இருக்கேன் நல்லா உதவி செஞ்சாங்க பேறு காலத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி என் தங்கச்சிக்கு என்னென்னா அம்பதாயருவா கொடுத்தாங்க ரூபாய் அம்பதாயரம் கொடுத்து ஒரு காயின்ஸும் கொடுத்தாங்க கல்யாண உதவிக்கு அப்படி அந்த ஜெயலலிதாம்மா இருக்கும்போது நல்லா உதவி செஞ்சாங்க அவங்களே இருந்திருந்தா எங்களுக்கு இன்னொரு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்காது ஆனால் அவங்க இப்போ இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பொம்பளையாள் எங்களுக்கு இன்னும் மகளிர் வந்து ஒரு கட்சி பொறுப்பாளராக வந்தால் நல்லாயிருக்குன்னு நாங்கள் நெனைக்கிறோம் மோடி வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்கிறாரு இருந்தாலும் எங்களுக்கு அந்த அம்மாவைதான் நெனைக்க தோணுது ஏன்னா அந்த அம்மா நல்ல எதுனாலுமே ஒரு சப்போர்டிங்காக இருக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்களும் லேடி அவங்களும் லேடியாக அவங்க இறந்துருக்கும் போதெலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திச்சு ஏன்னா நான் அவங்க உதவி வந்து நான் நிறையா அதனால் எனக்கு ரொம்ப மறக்க முடியல அவங்களுடைய இல இறந்ததெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு எழப்பு எங்களுக்கெல்லாம் அந்த அம்மா இருந்தால் எங்களை இன்னும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க உதவி செய்யுவாங்க எல்லாமே நாங்களும் எழந்துட்டோம் அந்த அம்மாவை எழந்துட்டோம் எங்களுக்கு கிடைக்க கூடிய உதவி நாங்கள் எழந்த மாதிரிதான் ஒரு கஸ்டமாகிட்டு எங்களுக்கு ஆனால் இனிமேல் அந்த மாதிரி உதவி செய்கிறவங்க இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு நெனைக்கிறோம் ரெட்டெலை கட்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த மாதிரி இப்போ யாரும் இல்லை அந்த க அந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சால் நாங்கள் அதை மாதிரி ஆள்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து வள்ளிமுத்துன்னு ஒரு ஆள் இருந்தாங்க எங்கள் மாமாதான் ஒரு சொந்தம் மாதிரி பேசுவோம் நாங்கள் அவங்ககிட்ட அவங்க ஆனால் உதவி செஞ்சாங்க நாங்கள் வெள்ளத்தோடயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு உதவி செஞ்சாங்க இது மாதிரி போர்வை துணிமணியெலாம் அவங்களுக்கு மறுநாள்தான் வந்தாங்க ஆனால் இருந்தாலும் உதவி செஞ்சாங்க ஏன்னா வர முடியாது சூழ்நெலை எல்லோருக்குமே அப்படிதான் வெள்ளம்ங்கும்போது வர முடியாது தண்ணி தாண்டி எல்லோருமே அவங்க அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்ந்தான் நெனைப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்னு நெனைக்க மாட்டாங்க அப்படி நெனைக்கணுன்னு நெனைச்சாங்கன்னா மறுநாள்தான் வந்தாங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு உதவி செஞ்சாங்க நாங்கள் வந்து கல்யாண மண்டபம் இருக்குது அங்கேயே ச அரிசி ஜாமான் பருப்பெலாம் வாங்கி நாங்கள் ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சோம் செஞ்சு சாப்பிட்டோம் தண்ணி கேன்லாம் எங்களுக்கு தந்தாங்க அவங்களே மறுபடி காஃபி போட்றதுக்கு வசதி பால் பாக்கெட் கொடுத்து விட்டுருந்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உதவி அப்படி ஒவ்வொரு நாளாக எங்களுக்கு கிடச்சிது ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு காஃபின்னா என்னன்னே தெரியாத மாதிரி ரொம்ப கஷ்டமாயிட்டு பதினோரு மணிக்கு காலையில ஆறு மணிக்கு வந்த வெள்ளம் நைட் வரைக்கும் தண்ணி எங்களால் கீழே இறங்கியே வர முடியாது கல்யாண மண்டபத்தில் எங்கள் சித்தப்பா அவரால் கொஞ்சம் சாப்பாடு உதவிக்காண்டி கொஞ்சம் அரிசி சாமான் கொண்டு வந்து கொடுத்தாங்க பொங்குறதுக்கு சிலிண்ட்ர் அக்காக்குள்ளே சிலிண்ட்ர்தான் கொண்டு வந்து தந்துருந்தாங்க எங்கள் அக்கா ஆனால் அதில் பெரிய அண்டா வச்சு பொங்க முடியாது சின்ன பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தை வச்சு பொங்கி கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட மூணு மணி ஆயிட்சு அதுக்கப்புறந்தான் சாப்பிட்டோம் அதுவும் அரிசி வேகவே இல்லை கல்யாண மண்டபத்துலேயே இருந்தோம் மறுநாள் காலையில தண்ணி வற்றினோன்னே எங்கள் வீட்டை வந்து பார்க்குறதுக்குதான் நாங்கள் ஓடி வந்தோம் இங்கே வந்து பார்க்குறோம் கோழிலாம் அப்படியே மூடி கிடந்து அப்படியே செத்து கிடக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு வாத்து செத்து போச்சு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன்னா அது ரெண்டு குஞ்சு பொரிச்சிருந்தது அதை என்னால் தாங்கவே முடியிலை அந்த வீட்டுக்கு இப்பவும் போனால் கூட எனக்கு ரெண்டு ரூம் அந்த ரூம்குள்ளே போனால் எனக்கு அந்த நியாபகம் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம பிள்ளைங்கள காப்பாற்றிட்டோம் அந்த கோழி குஞ்சை காப்பாற்ற முடியிலைன்னு ஒரு வேதனை எனக்கு இன்னும் இருக்குது ஏன்னா அது வந்து கோழி வந்து ரொம்ப நான் ரொம்ப பாசமாக இருந்த கோழி ஏன்னா அது சில கோழிகளாம் வெளியே எடுத்துகிட்டு போய் முட்டை போடும் ஆனால் அது அப்படி இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே தன்னால் வந்து முட்டை போட்டுட்டு போய்டும் அதில் இருந்து நான் ஒரு ஏழு முட்டை பொரிக்க வச்சேன் அது மூணுந்தான் குஞ்சு பொரிச்சது அந்த ரெண்டையும் என்னால் பாதுகாக்க முடியலைன்னு ஒரு வேதனை இருந்திச்சு என் பிள்ளைங்கள பாதுகாத்த மாதிரிதான் அதையும் பாதுகாத்தேன் ஆனால் அது ஒரு எழப்பு என்னால் தாங்கவே முடியல இன்னை வரைக்கும் கோழின்னு அதை பார்த்தாச்சுன்னாலே எனக்கு அந்த கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது இன்னும் தாங்க முடியல என்னால் இப்படி ஒரு சில இந்த வெள்ளம் வந்துவிட்டு போனதே நாங்கள் பாதிக்கப்பட்டதை விட எங்களை சுற்றி இருந்து பாதிக்கப்பட்டது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா என் பிள்ளைங்களாம் ஒவ்வொரு இடம் என் மகன் என் கூட இருக்கான் எங்கள் என் மகள் வந்து எங்கள் அக்கா கூட இருக்காள் தனியாக அவள் வேறு இடத்துல இருக்கிறா